மற்ற ஊர்களில் எப்படின்னு எனக்கு தெரியலை எங்கள் ஊர் வந்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் வந்து நிறைய பள்ளிகள்ருக்குது ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஸ்ரீ விஜய் வித்யாலையா பள்ளி அரசு பள்ளி செய்ண்ட் ஆன்ஸ் பள்ளி அப்டின்னு சொல்லிட்டு நிறையே பள்ளிகள்ருக்குது சுற்றி அங்கே வந்து பேருந்து வசதிகள் எல்லாமே இருக்கு டோட்டலாக இருபது பேருந்துகள்ருக்குது நிறையே கிராமத்துலிருந்து கொழந்தைங்கள்லா வந்து படிக்கிறாங்க ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளி வந்து நல்ல எஜிக்கேஷ்னல் பள்ளி நல்ல தரமான கல்வி இருக்குது அங்கே அங்கே ந நல்ல தரமான கல்வி பெறலாம் அதுலிருக்க சவால்கள் வந்து என்ன அப்டின்னு பார்த்திங்கனா நல்லா வந்து சொல்லித் தராங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லித் தராங்க அங்கேருக்க ஆசிரியர்கள்லெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து சொல்லி நல்லா புரிய வைக்கிறாங்க பாடங்களையெல்லாம் நல்லா சொல்லி எல்லோருக்குமே ஒரு நல்லா பாஸ்ட்டிவ் இதாக தான் இருக்குது குழந்தைகளாம் நல்லா படிக்கிறாங்க அங்கேயே டூஷனும் சொல்லித் தராங்க பள்ளி முடிஞ்சோன்னே டூஷன்னையும் அப்படியே சொல்லிக் கொடுத்து சிக்ஸோ க்ளாக் அனுப்புகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது